திறந்த வெளியில் நீந்தும் போது வந்துட்டு ரொம்பவும் பாதுகாப்பான முறையில் தான் இது பண்ணனும் அதாவது ஆழமும் அதிகமாக இருக்கலாம் வேறு செடி கொடிகள் இந்த மாதிரியான ஒரு இதுகளும் இருக்கலாம் சுழல் அப்டீங்கிற மாதிரி மண்ணள்ளி ஆழம் அந்த இடத்துல எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீந்தும் போது உள்ள நம்ம கால் மாட்டிக்கிச்சுனாலோ எதாவது ஒரு இது ஆழம் தெரியாமல் நார்மலாக போகிற மாதிரி நீச்சல் பண்ணிக்கிட்டு போனம்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு உயிருக்கு பாதிப்பாகிறதுக்கு உண்டான ஆபத்தான சூழ்நிலைகள் நிறைய உருவாகலாம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அதாவது அந்த மாதிரி எதாவது ஒரு பாறை இடுக்குலையோ அந்த சேற்றுலையோ எதாவது ஒன்றுல கால் மாட்டிருச்சி அப்டீன்னாக்கா நாம் எந்த இதுவும் செய்ய முடியாமல் உயிரை இழக்க கூடிய ஒரு ஆபத்தும் இருக்குது முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும்